எனக்கு பிடித்த பருவம் அப்படின்னா இப்போது நான் இருக்கிற சுச்சிவேஷனில் யோசிக்கும் போது ஸ்கூல் டேஸ் தான் அந்த டைமில் தான் நான் ரொம்பவுமே ஹேப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் எந்த கவலையுமே இல்லாமல் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம வளர வளர நமக்கு பிரச்சினைகளும் அதிகமாகுது அதெலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரியல லைஃப்னால் இதெல்லாம் இருக்கும் தான் இருந்தாலும் அது ப்ராப்ளம்ஸை நிறைய வ வரும்போது நம்ம சின்ன பச பைய பசங்களாகவே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது அப்போவெலாம் வந்து சும்மா ஸ்கூல் போய்விட்டு வந்துகிட்டுருப்போம் அப்போ இருக்கிற ஸ்டேஜ்ஜில் படிக்கிறதுதான் பெரிய கவலையாகவே இருக்கும் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ யோசிக்கிறப்போ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு படிச்சுட்டு போயிடலாமேடா அப்படின்ற மாதிரி தோணுது பா அது பெரிய கஷ்டம் கஷ்டமுன் சொல்ல முடியாது அது அப்பப்போது அந்த நாளுக்கு உள்ளது தான் அந்த ஹோம் ஒர்க்கு அதெல்லாம் டெஸ்ட்டுக்கு உள்ளதெலாம் படித்து முடிச்சுட்டோன்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக போய்விடும் அதனால நான் குழந்தை பருவத்தை தான் ரொம்ப பிடிச்சி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்